ஆ குட் ஈவினிங் மேம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம்

ஓகே மேம் இப்போது நம்ம ஸ்ரீநிதி ஸ்கூலில் தானே உங்கள் சன் படிச்சிட்ருக்கிறாரு ஓகே ஓகே மேம் டென்த்து ஆமாம் நல்ல ரிசல்ட் தான் எடுத்திருக்குறாரு நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட் தான் மேம் இப்போ வந்து ப்ளஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது மேம் மேக்ஸ் குரூப் இருக்குது செகேண்ட் ஒன் வந்து சைன்ஸ் குரூப் இருக்குது ஆ தேர்ட் வந்து இது இருக்குது மேம் கம்ப்யூட்டர் ச கம்ப்யூட்டர் சைன்ஸ் இருக்குது ஆ உங்கள் ப உங்கள் சன்னு வந்து நல்லா படிக்கிறதுனால ஆ எஸ் மேம் இதில் வந்து உங்களுக்கு எது சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சன் எல்லாமே நல்லா படிக்கிறான் மேம் பரவாயில்ல ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்குறாரு உங்கள் சன்னு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்குறாரு நல்லா அவருர் பிஹேவியரெல்லாம் நல்லா ஹானஸ்ட்டாக நல்லா நல்ல ஸ்டூடண்ட் மேம் நல்லா கைன்ட் ஹாட் தான் ஆமாம் நல்ல ஸ்டூடண்ட் தான் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு டென்த்தில் ஸோ நீங்கள் உங்கள் சன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துட்டா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன் மேம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் சன்னுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நல்லா படிக்கிறார் இல்லைங்களா ஆ எஸ் மேம் அது கண்டிப்பாக ஆமாம் கன்ஸக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஆமாம் ஏன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு க கண்டிப்பாக கன்ஸக்ஷன் இருக்கும் மேம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் மேம் நான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சட்ஜஷன் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிதான் மேம் நெனைக்கிறேன் நான்

ஓகே மேம் கண்டிப்பாக வாங்க ஓகே ஓகே தேங்க்யூ மேம்